புத்தகத்தை நேரடியாக கையில் வச்சு தான் படிப்பேன் ஏன்னால் எனக்கு மொபைல் வெளிச்சம் கண்ணுக்கு கூசும் ஆன்லைனில் படிக்க விருப்பம் இல்லை பெரிய புத்தகத்தோடய ஆடியோவெல்லாம் கேட்பேன்